சமீப காலத்தில் பார்த்தோம் அப்படினால் எழுத்து பணி அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது முக்கியமாக இந்த டைப்பிங் அந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக வந்துடுச்சி பட் வந்து நான் எப்போவுமே விரும்புவது அப்படிங்கிறது வந்து பேனாவில் எழுதுறதில் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் லேப்டாப் அதெல்லாம் வந்து டைப்பிங் தெரிஞ்சாலும் அந்த பேனாவில் எழுதும்போது நம்மளோட கையெழுத்தில் அதை பார்க்கும்போது ஒரு தனி வித சந்தோஷம் இருக்கும்